இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஃபேக்ட்ரிங்கெல்லாம் அங்கே தான் அதுலேருந்து வந்த புகையால தான் ரொம்ப மாசுக்கட்டுப்பாடு ஆயிடுது அதில் பைக்கு காரு ரொம்பப் பேர் எல்லாரும் அதனால கொஞ்சம் மாசு ரொம்ப கெட்டுபோயிடுது ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மாட்டுவண்டி குதிரை வண்டி அது மாதிரி போனால் நமக்கு மாசு வரத்துக்கு இல்லை மரம் அதிகமாக வளர்த்தோம் அதனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரிந்து கொள்ளலை காற்றேல்லாம் ஒன்றும் அசுத்தமாகல நல்லா இயற்கையான காற்றேல்லாம் சுவாசிச்சோம் ஆனால் இப்போ என்ன எல்லா பைக்கு வச்சிட்டோம் பைக்கு ஆலைக்கழிவுகள் அதனால ரொம்ப காற்று மாசு ஆகுது அதுமட்டும் இல்லாமல் நம்ம சைடில் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளாரையே ரோடு போட்டு போகிறதால அந்த விலங்குகள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னா அவங்களோட குடியிருப்பு குடியிருப்புக்குள்ளாற நம்ம போகிறதால அதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் அது வேறு ஊருக்குள்ளாற வந்து ஊர் மக்களுக்கும் தொந்தரவு அதுக்கும் தொந்தரவு அதனால் ரொம்ப பிரச்சனையாருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரூராட்சி தான் பேரூராட்சின்னா அவங்கள பற்றி சொல்லணுனா ரொம்ப பெருமையாக சொல்லணுங்க ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ ஒரு நோய் வந்தாலும் சரி தான் நம்மளுக்காக வந்து அந்த இடத்துல வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஒரு இடம் ரொம்ப குப்பையாயிடுச்சு இல்லை தண்ணி போகாம இருக்குது ஊருக்குள்ளாற தண்ணி போகாம இருக்குதுன்னா அது வந்து நம்மளால் சுத்தம் பண்ண முடியும் நம்மளால் சுத்தம் பண்ணணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இதுக்கு தான் ஆள் வச்சுருக்காங்களே அவங்களே வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்களானு கேட்போம் ஆனால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அவங்களே வந்து சுத்தம் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னன்னா அப்போ அந்த டைமில் தண்ணியில் பாம்பு இருக்கும் என்ன வரும் என்ன நோய் வருன்னே அவங்களுக்கே தெரியாது ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து டெய்லி சுத்தம் பண்ணுறாங்கல்ல அதுக்கொசரமாவது நம்மல்லாம் அவங்கள பாராட்டணும் என்ன டெயிலியும் க்ளீன் பண்ணணும் எதாச்சும் அடைப்பு இருந்தாலும் எடுக்கணும் கீழே எதாச்சும் பூ வேஸ்டேஜ் அது இதுன்னு எல்லாம் கிடக்கும் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலனா அவங்க தான் ஆனால் அவங்கள பற்றி நம்மளாம் எப்போயும் கொறை சொல்லக்கூடாது அதனால் அவங்களையும் கொஞ்சம் மதிக்கணும்